நம்ம தினசரி வாழ்க்கையில் நிறையா ஆப்பு நமக்கு நிறைய விதத்தில் யூஸ் ஆகுது அதில் ஒரு சில ஆப்புகள் நான் ரொம்ப பயன்படுத்துகிறேன் அந்த அதோட பயன்பாட்டை பற்றி நான் சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு யூடியூப் யூடியூப் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா நம்ம தெரியாத நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கும் நம்ம படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்புறம் என்னவாக இருந்தாலும் சரி நம்மளோட என்ன தேவையாக இருந்தாலும் சரி அதை யூடியூப்பில் கேட்டு நம்மளால் நம்மளோட தேவை நிறைவேற்றிக்க முடியும் ஒரு யூடியூப்பில் ஓ நமக்கு ஏதாவது புதுசாக சமைச்சி சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின் நினைச்சாக்கூட யூடியூப்பில் போய் நம்ம அதை டைப் பண்ணி நம்ம அதை பார்த்து சமைச்சி சா சமைச்சு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி யூடியூப் வந்து இதுக்கு மட்டும் இல்லை நம்மளை நிறைய தேவைகள் ளுக்கு யூஸ் ஆகுது யூடியூப் அதுக்கப்புறம் கூகுள் கூகுள் வந்து உலக செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ் ஆகுது நான் இப்போ கூகுள் அதிகமாக பார்க்கற விஷயம் என்னென்னா கிரிக்கெட் பற்றி பார்ப்பேன் எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் கூகுளில் கிரிக்கெட் பற்றி அதிகமாக பார்ப்பேன் கிரிக்கெட்டில் நம்ம இந்தியன் கிரிக்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பள்ளி கல்லூரிகளில் என் என்ன நடக்குது எப்போது விடுமுறை என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வராங்க புதுசாக அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எப்ப என்ன உலக நடத்தை அப்படின்றத கூகுளில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இன்ஸ்டாகிராம் அப்படின்றது ஒரு பொழுதுபோக்குக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் இன்ஸ்டாகிராமில் நம்ம பொழுதுபோக்கை நம்ம நம்மளோட நிறையா பொழுதுபோக்குக்காக நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம் இன்ஸ்டாகிராம்னால் நம்ம என்ன வேணுன்னாலும் நம்மளால பார்த்துக்க முடியும் நம்மள நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறையா ஆஃப்ஸ் போனில் இருக்குது அது அது எல்லா ஆப்பும் பயன் உள்ளது தான் நம்மளோட இப்போது வந் இப்போது இருக்க காலகட்டத்தில் இந்த ஆப்ஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்